சொல்லுங்கள் மேம் நீங்கள் ஓகே மேம் ஓகே மேம் ஆ எத்தனை பேர் வர்றீங்க ஓகே மேம் எந்த ஊர் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆ அவைலபுள் தான் மேம் பிக்கப் மட்டுமா இல்லை ட்ராப் பண்ணனுமா மேம்

ஃபிப்டீன் தௌசண்ட் ஆகும் மேம் ஃபிப்டீன் தௌசண்ட் ஆகும் மேம் தௌசண்ட் வாங்குவோம் மேம் ம் யெஸ் மேம் இல்லை மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆ டெம்போ மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம்

ஆ தௌசண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேம் ஆ பண்ணலாம் மேம் தேங்க் யூ மேம்